நான் சமூக ஊடகத்தில் இன்ஸ்ட்ராகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ் புக் யூட்யூப் இந்த மாதிரி இப் இந்த ஆப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இது எனக்கு எவ்வளோ ஹெல்ஃபுலாக இருக்குதுனா டே டு டே மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்கும் அதிலருந்து நிறைய இன்பர்மேஷனை நான் தெரிஞ்சுட்டு குயிக்காக சமைக்கிறதுக்கு பாப்பாகளுக்கு சொல்லி கொடுக்கறக்கு லேர்னிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இதில் என்ன பயம் அப்படினா வாட்ஸ்அப்லெலாம் எதாவது இமேஜ்ஜோ எதாவது ஷேர் பண்ணிணோம்னா நம்ம டீடைல்ஸ்யெலாம் ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் அதே பயம் இருக்குது அதனால அதில் புரஃபைல் போட்டோ வைக்கிறக்கோட கொஞ்சம் பயமாகதான் இருக்குது இதுலெலாம் வந்து நம்ம அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுற இதனால நம்மளுடைய டீடைல்ஸ்யெலாம் வந்து அவங்க ஹேக் பண்ணி எடுத்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது